மார்க்கெட்ல உள்ள ரெ ரெடிமேட் ஆடைகள்ன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து துணி அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்காது தரமாக இருக்காது சாயம் போகும் நம்ம ஒரு சா நா நார்மலாக ஒரு சுடிதாரே எடுக்குறோம்னு வச்சிங்கனால் அது எப்படி இருக்குதுன்னா டாப்பு ஒரு கலர் இருக்கும் பேண்ட்டு ஒரு கலர் இருக்கும் ஷால் ஒரு கலராக இருக்கும் இப்போது ஒருவேளை அது வெளுத்து போயிட்டுனால் வச்சிகோங்களேன் இதை போடவே முடியாது நல்லாவும் இருக்காது பார்க்குறத்துக்கு இதுவே நம்ம கையால் ஸ் தைக்கிறோம் அப்படின்னா கையால் பின்னுறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு வரும் சாயமும் போகாது துணியும் நல்ல தரமாக இருக்கும் அதனால தான் வந்து மக்கள் அதிகமாக வந்து காட்டன் துணியெலாம் வந்து அதிகமாக எடுப்பாங்கள் இந்த லப்பர் க்ளாத்து அதெலாம் எடுக் எடுக்கமாட்டாங்கள் காட்டன் வந்து வெயிலுக்கு மழைக்கு எல்லாத்துக்குமே வந்து காட்டன் துணி தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து காஞ்சிபுரம் அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா வந்து பட்டாடைகள் தான் பட்டு தான் நெய்வாங்கள் அதாலே த பின்னல் மாதிரி வந்து தச்சி கால் அந்த புடவைய தான் வந்து அதிகமாக கட்டுவாங்கள் அப்புறம் இந்த மேரேஜ் சைட்லாம் பார்த்திங்கன்னா கடையில் போய் எடுக்கிறத விட இந்த காஞ்சிபுரம் சைடு அந்தமாதிரி சைட்ல போய்ட்டு தான் புடவைலாம் எடுப்பாங்கள் அது ஏன்னா அது தான் வந்து ரொம்ப நாளைக்கு நல்ல தரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மக்கள் அதிகமாக வந்து ரெடிமேடு துணியை விட கையால் தைக்கிற துணியை தான் அதிகமாக விரும்புவாங்கள்